நம்ம கலாச்சாரத்தில் உள்ள முக்கிய தொழில் என்ன அப்படின்னா விவசாயம்தானே விவசாயம் விவசாயந்தான் நம்பளுடைய இந்தியாவினுடைய அச்சாரம் வந்து விவசாயம்தான் அந்த விவசாய தொழிலில் வந்து மக்கள் வந்து வெளியேறினார்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராமமே விவசாய வேலை செஞ்சுக்கிட்ருந்துச்சி அந்த நாளையில் அப்படின்னா இப்போது வந்து ஒரு கிராமத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் தான் விவசாய வேலை செய்கிறாங்க அதுவும் வந்து அந்த பற்று விவசாயத்தின் மேல் உள்ள பற்றுனால் நம்ம இந்த இது விவசாயத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் செஞ்சுகிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து பிள்ளைங்கள படிக்கவே ரொம்ப தான் நானும் கஷ்டப்பட்டேன் என் பிள்ள கஷ்டப்படக்கூடாது அப்டின்னு சொல்லி படிக்க வெச்சிடுறாங்களா படித்த பிள்ளைங்க விவசாயம் விரும்பி செய்யுறதில்ல அதுங்க வந்து ஏதோ ஒரு நல்ல படித்த ஐடி ஃபீல்டு ஒரு டாக்ட்ரு இன்ஜினியரு அது மாதிரி பணம் அதிகமான பணம் கொடுக்கற தொழிலுக்கு போயிடுதுங்க அப்படிங்கிறப்ப விவசாயம் செய்யுறத்துக்கு ஆள் கிடையாது கண்டிப்பாக வந்து விவசாயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதாவது வேலை ஆட்கள் இல்லாமையும் அந்த தொழிலோட நெளிவு சுளிவுகள் தெரியாமையும்தான் அந்த தொழிலை விட்டுவிட்டு நிறைய பேர் போய்ட்டாங்க அப்பறம் விவசாயத்தினால ஒன்றும் பலன் இல்லை அப்டிங்கிறதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை எல்லா பொருளும் விலை ஏறிடுச்சு ஒரு டிராக்ட்ரு கூலி ஆகட்டும் ஒரு உரமாகட்டும் ஆளுங்களோட கூலியாகட்டும் எல்லாம் வந்து அதிகமாயிடுச்சு ஒரு நம்ம ஒரு விவசாயம் செய்யணும் அப்படின்னா அந்த வரவுக்கு மீறிய செலவாக தான் இருக்குது செலவு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே விவசாயி வந்து கணக்கு பார்த்தா அந்த ஆழாக்கு கூட மிஞ்சாது அப்டின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்வாங்க அது மாதிரி தான் அது வந்து எதுவுமே கட்டுப்படுத்த முடியல கூலியும் அதிகமாக வாங்குறாங்க எல்லா விலை பொருட்கள் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சி ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைவித்து கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு போகிற டைமில் அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுமே வந்து பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அதனால தான் வந்து விவசாய தொழிலில் இருந்து அதிகமான ஆட்கள் வந்து வெளியேறினது காரணம் என்ன அப்படின்னா விலை ஏற்றம் அந்த எல்லா பொருட்களோட விலை ஏற்றத்தினால தான் நிறைய பேர் விவசாயத்தை விட்டாங்க அப்பறம் வந்து விவசாயம் செய்ய தெரியாமல் கூட விட்டவங்க நிறைய பேர்ருக்கறாங்கள்ல அதாவது முன்னோர்கள் இருந்து செஞ்சவங்க வரைக்கும் செஞ்சாங்க அவங்க காலத்துக்கப்றம் விவசாயம் கற்றுக்கல தெரியல அப்படிங்கிறனால விட்டவங்க நிறைய பேர்ருக்கிறாங்க அப்பறம் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க விவசாயத்தில் என்ன லாபம் வருது போ நம்ம போய் கஷ்ட பொழுதுக்கும் கஷ்டப்பட்டும் லாபம் ஒன்றும் இல்லை அதுக்கு செவனேன்னு நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போறவங்க இப்போ நிறைய பேர்ருக்கிறாங்க அதுனாலேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முக்கியமான தொழில் கலாச்சாரத்தில் முக்கிய தொழில் என்ன அப்படின்னா விவசாயம் விவசாயம் விவசாயம் விவசாயம் மட்டும்தான் நம்பளுடைய முக்கியமான தொழில்